ஒரு வாரத்துக்கு முன்னாடி தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் ஆயில் வாங்கிட்டு வந்தேங்க அது தேய்ச்சதுக்கு அப்புறோம் முடி எல்லாம் கொட்டுது ரெண்டாவது தலையெல்லாம் அரிப்பு வந்துடுது பொடுகு வேறு நிறையா வந்துடுது முடி கொட்டுது செம்பட்டை வேறு விழுகுது நல்லதுனு சொல்லிக்கொடுத்து நல்லாவே இல்லைங்க அது பிடிக்கவே இல்லை